எனக்கு அருகிலுள்ள காலேஜுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே இருக்கும் எந்த கல்லூரியை எடுத்துக்கிட்டாலுமே பொதுவாக காமனா சில கோர்ஸ்சஸ் எப்போயுமே இருக்கும் என்னென்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் பிஏ இங்கிலிஷ் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பல கோர்ஸ்சஸ் இருக்கும் பட் அதில் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சில தனியான கல்லூரில மட்டும்தான் இருக்கும் காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் அதை விட்டோம் அப்படின்னா ஐடிடி அதை விட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கல்லூரிகளிலுமே நம்ம இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா கல்லூரியிலுமே காமனா இருக்கும்போது நம்ம வந்து எங்கே வேணுனாலும் அட்மிஷன் போடலாம் பட் சில கோர்ஸ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்னரி எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது எல்லா கல்லூரியிலேயும் அது இருக்காது ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து அதே கல்லூரியில் நம்மளோட பயன்பாட்டை பொறுத்து இருக்குது எந்த கல்லூரியில் சேருகிறோம் அப்படின்றது நம்மளோட கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியில் சேர்வோமே தவிர நம்ம கோர்ஸ் இல்லைனா பக்கத்துலேயே இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ண மாட்டோம் ஸோ அதனால வந்து எந்த கல்லூரிக்கு என்ன மாதிரி கோர்ஸ்சஸ்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சிட்டுதான் நம்ம எப்போயுமே ஜாயின் பண்ணணும் கோர்ஸ் இல்லாத கல்லூரியை நம்ம தேடி போகவே மாட்டோம் ஸோ அதனால பக்கத்துலேயே இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் நமக்கு தேவையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே இருந்து பையன் படித்தா நல்லாருக்கும் பொண்ணு இருந்தால் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிற கோர்ஸ் வந்து இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிப்பாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக படிக்க முடியும் தேவையில்லாத கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தீங்கனாலும் உங்களால் முடியாது ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது அப்டின்றதுனாலலாம் நம்ம வந்து எந்த ஒரு கோர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிவிட முடியாது சப்போஸ் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா வெளியிலதான் போய் அந்த கோர்ஸ் என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணியாகணும்